முன்னாடி காலத்திலலாம் நம்ம டிக்கெட் வாங்கணும் அப்படினா லைன்ல க்யூல தான் நின்று வாங்கிட்ருப்போம் அப்போலாம் வந்து முத நாளே போய்ட்டு டிக்கெட் புக் பண்ணுறது இதை மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ தொழில்நுட்பம் மாற்றத்தினால நமக்கு டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப சுலபமாக ஆகிடுச்சு இப்போ நான் பஸ்ல போகிறேன் இல்லை ட்ரெய்ன்ல போகிறேன் அப்படினா பஸ்ல வந்து என்ன ஏசி பஸ் எனக்கு வேண்டுமா இல்லை நாண்ஏசி பஸ் எனக்கு வேண்டுமா அப்படின்றத நான் பார்த்துக்கலாம் எனக்கு ஏசினால் எவ்வளோ அமௌன்ட்டாகும் நாண்ஏசினால் எவ்வளோ அமௌன்ட்டாகும் அப்படின்றது ஈஸியாக நான் அதோடய மதிப்பீடை நம்ம ஆன்லைன்லே பார்த்து நமக்கு தகுந்தார் போல் இந்த அமௌன்ட் வந்து எனக்கு கன்வினியன்ட்டாக இருக்கும் இந்த அமௌன்ட் கொடுத்தா எனக்கு ஓகே இந்த காசுக்கு இந்த பஸ் எனக்கு ஓகே அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நம்ம சுலபமாக புக் பண்ணிக்கலாம் இதே நமக்கு புக் பண்ண தெரிலனாலும் இப்படிலாம் புக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிபாரிசு வீடியோவும் இருக்கும் அது பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படி புக் பண்ணுறதுனு இப்போ நான் ட்ரெய்ன்ல போகிறேன் என்னால் நைட்டு வந்து உக்காந்துட்டே தூங்க முடியாது அப்படின்னம்போது எனக்கு பேர்த்து தான் வேணும் அப்படினா எனக்கு ஏசில வேணுமா நாண்ஏசில வேணுமா பேர்த்துக்கு எவ்வளோ அமௌன்ட்டு நாண்பேர்த்துக்கு எவ்வளோ அமௌன்ட் அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு பேர்த் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படினா நம்ம பேர்த்துக்கான டிக்கெட்டை நம்ம எவ்வளோ வேணாலும் ஏத் எவ்வளோ நமக்கு இதாக இருக்கோ அதை நம்ம புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ நான் ஒரு வெக்கேஷனுக்கு வெளில போகிறேன் கொடைக்கானலோ இல்லை ஊட்டி எங்கே வெளில போகிறேன் அப்படின்னம்போது இப்போ வந்து லீவ் டைமாக இருக்குது காலே ஸ்கூல் டேஸ்லாம் லீவ் டைமாக இருக்குதுனா கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலிஸோட வந்திருப்பாங்க அப்போது அங்கே வந்து புக் பு ஹோட்டல்ல புக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ரூம் புக் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஹோட்டல்ல ரூமும் இருக் இந்து இருந்திருக்காது அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் டேரக்ட்டாக போய்ட்டோ இல்லை அங்கே நமக்கு யாராவது தெரியுமோ அப்படின்னா தான் நம்ம புக் பண்ணுவோம் ஆனால் இப்போ அப்படிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப சுலபமாக ஆகிடுச்சு நமக்கு வந்து இப்போ கொடைக்கானல் நான் போகிறேன்னா அந்த இடத்துல எனக்கு என்னென்ன ரூம் இருக்குது என்னென்ன ரெசார்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு அது நம்ம பட்ஜெட்க்கு கன்வினியன்ட்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வானிலை வானிலையோட அறிக்கை வந்து நம்ம எப்போது வேணாலும் தெரிஞ்சிக்கலாம் லைக் வெதர் ரிப்போர்ட் வந்து நம்ம ஃபோன்லயும் இருக்குது டிவிலயும் சொல்கிறாங்க இன்னிக்கு மழை பெய்யும் மழை பெய்யாது அப்படின்னது இப்போ வெளியே ஒரு மலைப்பிரதேஷத்துக்கோ இல்லை வேற வெளி மாநிலம் மாவட்டத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னம்மோது வானிலை அறிக்கை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படினா நம்மளோட பயணமும் ரொம்ப சிரமம் இல்லாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிடும் இப்போ மழையில் போய்ட்டு நம்ம வெளில எங்கியாவது மாட்டிக்கிறோம் நம்மால் வெளில ஊர் சுற்ற முடியல அதுக்கு தான் நம்ம ஊர் சுத்தணும்னு ப்ளான் பண்ணிருப்போம் பட் அதுவே இல்லைனா அது எனக்கு ரொம்ப நமக்கு கஷ்டமாகிடும் இது தொழில்நுட்பம் மாற்றத்துனால் இப்போ நமக்கு எல்லாமே ரொம்ப சுலபமாக ஆகிடுச்சு டிக்கெட் ஹோட்டல்ல புக் பண்ணுறதாந்தாலும் சரி ட்ரெய்னு பஸ்ஸு எதுவாக இருந்தாலும் நமக்கு சுலபமாக ஆனதனால நமக்கு வந்து அந்த உபயோகப்படுத்துகிறதும் நமக்கு இதாயிடுச்சு நம்மளோட நேரத்தை அதில் வந்து குறைக்கிது நம்மளோட பணத்தையும் எதுக்கற வந்து நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணனும் அப்படின்றதும் நமக்கு வந்து சுலபமாக தெரியுது வானிலையோட கன கன்டீஷன் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்கிறதுக்கும் தொழில்நுட்பம் வந்து நமக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில நம்ம இதெல்லாம் உபயோகப்படுத்துகிறது ரொம்ப சுலபமாக இருக்குது